இப்போ இருக்க குழந்தைங்களா வெளில வந்து விளையாட்றதே இல்லை உள்ளே செல்ஃபோன்ல உட்காந்து பப்ஜி ஃபிரீஃபயர்ன்னு விள்ளாடுறாங்க இப்போ இருக்க குழந்தைங்களாம் எங்கே ஆரோக்கியமாகவே இல்லை எல்லாம் சோர்வடைந்து போய் உள்ளே உட்காந்துருக்காங்க ம் இனிமேட்டாவது இந்த பசங்கலாம் வெளில வந்து விளையாடனும்